ஆ சார் வணக்கம் சார் நான் நெய்வேலிலேருந்து பேசுகிறேன் ஜவர்கர் ஸ்கூல் பிரின்ஸ்பல்ங்களா சார் என்னுடைய பையனை உங்கள் ஸ்கூலில் சேர்க்கணுன்னு ஆசை சார் அவன் டென்த்து முடிச்சு டென்த்து பிளஸ் ஒன்று சேர்க்கணும் சார் பிளஸ் ஒன்று சேர்க்கணும் டென்த்து முடிச்சுட்டான் எய்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜு மார்க் வாங்கிருக்கான் உங்கள் உங்கள் ஸ்கூலில் பற்றி நான் கேள்விப்பட்டேன் சார் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிருக்காங்கள் அதனால் உங்கள் ஸ்கூலில் நான் சேர்க்கணும் என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் வைச்சுருக்கீங்க சார் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்ட்டு வரணும் அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானு திங்கக் கிழம வரலாம்னு இருக்கேன் சார் இன்னைக்கு வந்து சனிக் கிழம ஞாயிற்றுக் கிழம லீவா போயிடுங்கிறதால சனிக் கிழம வரலான்ட்டு இருக்கேன் சார் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டு கொண்டு வரணும் என்ன ப்ரொசீஜர்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது சௌரியமாக இருக்கும்

சரிங்க சார் ஆ ஆ ஆ எப்படி எப்படி ஆ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜு வாங்கிருக்கான் சார் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வாங்கிருக்கான் நல்ல படிப்பான் ம் ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ ஆ ஆ ஆ சரிங்க சார் ஆ ஆ ஆ ஆ ஆ அதான் சார் அது அதான் சார் அதனால தான் நான் வந்து உங்கள் ஸ்கூலில் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஃபீஸ்லாம் நார்மலாக தான் சார் இருக்கும் ஃபீஸ்லாம் நார்மலாக தானே இருக்கும் சரிங்க சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அதாவது டோக்கன் ஏதாவது போட்டு வைக்கணும்னா சொல்லுங்கள் டோக்கனு என் பெரில் ஒன்று போட்டுக்கோங்க

சரிங்க சரிங்க சரிங்க சார் நன்றி சார் நன்றி சார் நான் மண்டே மண்டே அன்னக்கு நான் வரேன் நன்றிங்க சார் ஆ